வயதானவர்கள் பொதுவா என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுவாங்க அப்படினா இந்த பன்னாங்குழி விளையாடுவாங்க தாயம் விளையாடுவாங்க பரமபதம் விளையாடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு விளையாட்டுகள் தான் விளையாடுவாங்க ஆம்பளைங்களா இருந்தால் சீட்டுக்கட்டு விளையாடுவாங்க ஏன் இந்தமாதிரி விளையாட்டுகள் விளையாடுறாங்க அப்படினா இது வந்து அவங்க மூளையை யூஸ் பண்ணும் அவங்களை ரொம்ப மகிழ்ச்சியாவும் வச்சுருக்கோம் இன்னொன்று என்னென்னா அவங்களால எழுந்திரிச்சு நம்மளை இளைஞர்கள மாதிரி ஓடி ஆடி விளையாட முடியாது பந்தை வீசுகிறது கேட்ச் பிடிக்குறது எங்கேயாவது டிச்சில் விழுந்துருச்சுன்னா போய் எடுக்குறது பக்கத்து வீட்டில் ஓட்டு மேலே விழுந்துருச்சுனா போய் எடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் அவங்களால விளையாட முடியாது சின்ன வயதில் அவங்களும் விளையாடிருப்பாங்க ஆனால் வயசாயிருச்சுன்னா அவங்களுக்கு கால் வலி கை வலி இந்தமாதிரி வலிகளெல்லாம் இருக்கும் அப்போ அவங்க போர் அடிச்சதுனா என்ன பண்ணுவாங்கனா நல்ல ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டு நல்லா கால் நீட்டி உட்காந்து இந்த பன்னாங்குழி விளையாடுகிறது இந்த தாயம் உருட்டுறது பரமபதம் விளையாடுகிறது வயசானங்கவங்களா இருந்தால் சீட்டுக்கட்டு விளையாடுறது இந்தமாதிரியான விளையாட்டுகள் தான் வயசானவங்க விளையாடுவாங்க